ஆ சொல்லுங்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ரெண்டு ஆமாம் சார் ஷோரூம் தானே சார் எலக்ட்ரானிக் சார் சார் சார் ஒரு ஃபாட்டி த்ரீ இன்ச்சு டிவி பார்க்குணும் சார் என்ன ப்ராண்ட் அது வந்து ஒன் பிளஸில் வரும் சார் ஃபாட்டி த்ரீ இன்ச்சு ஆமாம் சார் அது எவ்வளோ சார் பட்ஜட் ஆ சரி சார் ஆ ஆ அதான் சார் ஒரு அது ஓகே தான் சார் இப்போ ரெட்மீலாம் எவ்வளோ சார் வரும் ஆ சரி சார் ஒன் பிளஸ் ஓகே தான் சார் ஓகே ஆ ஓகே சார் நீங்க பில்லெல்லாம் எல்லாம் டீட்டெய்ல்லாக அனுப்ச்சிடுங்க சார் ம் ஓகே சார் ஓகே தேங்க்யூ